நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாம் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் குப்பை துாக்க வர்றவங்க நம்ம ஊரில் குப்பைகளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நிறையா ப்ளாஸ்டிக் பொருளுகள் அப்புறம் நம்மூர் சைடில் நிறையா கொழந்தைங்க இருக்கிறாங்க அந்த பேம்பஸ் எல்லாம் போடுவாங்க அந்த பேம்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா கிடக்கும் அது எட்டு போங்கள் எட்டு போங்கன்னு நாங்களும் சொல்லிகிட்ருப்போம் அதை மட்டும் எடுக்கமாட்டாங்க வாரத்தில் ஒருநாள் அவர்களுக்கு போட்டிருக்குது அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க வரதே இல்லை நான் போய் ஒரு ரெண்டு மூணு தடவை அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசிரண்ட்டு அண்ணா அவரும் அப்படியே தான் பண்ணுவார் அவர் அண்ணா சொல்கிறேங்க அப்படிம்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க ரெண்டு நாள் கழிச்சி அண்ணா மறந்துவிட்டேங்கண்ண அப்படிம்பாரு டெய்லியும் போய் சொல்லோணுங்க அப்புறம் நம்மூர் கீழ் தெருவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பசங்கள் எப்போ பார் அங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க அ அது ரெண்டு நாள் டெய்லியும் அவனுகளுக்கு காய்ச்சல் இல்லை காய்ச்சல் சளி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சினைய சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சின தான் இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லைங்க